எங்கள் மாவட்டத்துலன்னு பார்த்தீங்கனா வழிப்பாட்டுத்தலங்கள்னு எக்கச்சக்கமாக இருக்கு எங்கெங்கன்னு பார்த்தீங்கனா இங்கே வ அரியலூருக்கு மேற்குப்புறன்னு போ போக போக பார்த்தோம்னா பச்சையம்மன் கோவில் தெம்மூரில் பச்சையம்மன் கோவில் வந்து வெகு விமர்சையாக வ தீமிதி திருவிழா கொண்டாடுவாங்க அதை அடுத்து பார்த்தீங்கனா அரியலூர்க்கு வடக்க போனிங்கன்னா பெரியமுனிங்கிற கிராமத்தில் அருள்மிகு நாச்சியார் அம்மன்னு ஒரு ஆலயம் இருக்கு அந்த நான் ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர்த்திருவிழா வெகு விமர்சையாக மூணு நாள் கொண்டாடுவாங்க அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காப்புக் கட்டி அது தினமும் சாமி திருவீதி திருவிழா வந்து வீதி உலா வந்து அதுக்கு ஆட்டம் பாட்டம் அது இதுன்னு எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க அப்படியே பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்துல உள்ள பார்த்திங்கன்னா அரியலூருக்கு கிழக்க அஞ்சே கிலோமீட்ரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கள்ளங்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே கலியுக வரதராஜ பெருமாள்னு ஒரு பெருமாள் கோவில் பார்த்திங்கன்னா அதுக்கு தேரு வெகு விமர்சையாக நடைபெறும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கூட்டம் வரும் அதுக்காகவே தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலேர்ந்தே ஏகப்பட்ட பஸ்ஸு கள்ளங்குறிச்சின்னு பார்த்தீங்கனா அந்த தேர் திருவிழா தான் வெகு விமர்சையாக நடக்கும் அதுக்காக இது பார்த்தீங்கனா பேருந்து அது இதுன்னு வண்டி எல்லாம் ஏகப்பட்ட வண்டிகள் ஏற்பாடு பண்ணுவாங்க அது கொஞ்சம் வெகு விமர்சையாகவே இங்கே நடக்கும் அடுத்து இங்கிட்டு பார்த்தீங்கனா அரியலூர்க்கு தெற்கில் பார்த்தீங்கனா தஞ்சாவூரில் போய் பார்த்தீங்கனா அங்கே இது கோயில் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே த அந்த ஆயிரத் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டு மாபெரும் மன்னரான ராஜராஜன் அவரது திரு உருவ திரு உருவச் சிலைக்கு வந்து பார்த்தீங்கனா அப்பப்போ அவர் பிறந்த நாளான பிறந்தநாள் அன்று எல்லாம் போய் மாலை போட்டு மரியாதை பண்ணுவாங்க உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருமே வருவாங்க அதுவே பார்த்தீங்கனா இப்போ ஆயிரத்து முப்பத்து ஏழாவது சதய விழா முடிஞ்சு வர அக்டோபரில் ஆயிரத்து முப்பத்து எட்டாவது சதய விழா வந்துகிட்ருக்கு அதுக்கும் பார்த்தீங்கனா ஏகப்பட்ட விமர்சனையாக விமர்சனங்கள் இதெல்லாம் தாண்டி பார்த்தாலும் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் மற்ற சமூகத்துக்காரங்களும் அவர் மீது கொண்டுள்ள அன்பாலையும் பற்றாலையும் பல பேர் வருவாங்க அன்னைக்கு அப்படியே அந்த இடமே ஜேஜேஜேஜேஜேன்னு திருவிழாவை விட திருவிழாகவே தோற்றுரும் அதமாரி இருக்கும் சரியான மக்கள் பெருவெள்ளத்தில் இருப்பாங்க அங்கே ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் வெகு விமர்சையாகவே நடக்கும் அந்தமாரி அரியலூரை சுற்றி எங்கே பார்த்தாலும் வெகு விமர்சையாக இருக்கும் அரியலூர் உள்ளயே பார்த்தீங்கனா சிவன் கோயில்லே வெக் வெகு விமர்சையான பூஜைகள் எல்லாமே நடக்கும் பெருமாள் கோயிலில் பூஜைகள் சிறப்பாக நடக்கும் அப்புறம் பார்த்தீங்கனா அரியலூர்லையே இருக்கிறதுல சுப்ரமணியார் சுவாமின்னு முருக பக்த முருகர்சாமி இருக்காங்க அந்த முருகர் கோயிலில் பார்த்திங்கனா வெகு விமர்சையாக ஃபங்க்ஷன் நடக்கும் இதெல்லாம் ரொம்ப வெகு விமர்சையாகவே நடக்கும்